நான் பின் நான் செஞ்ச பெரிய சாதனை அப்புடின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கையால் வந்துட்டு என்னோட கல்வி சேர்வதுக்கான ஆணையை வாங்கினேன் அது எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க அப்புடின்னா நான் அதுக்கு முன்னாடி பண்ண விளையாட்டு சாதனைகளாக இருக்கட்டும் கல்வியில் பெற்ற ம மதிப்பெண்களின் அடிப்படையாக இருக்கட்டும் அதிலேருந்து நான் வந்துட்டு அதன் மூலிமா தகுதி பெற்று நான் முதலமைச்சர் கையால் வந்துட்டு என்னோட ஆணையை வாங்கினேன் அதுதான் வந்து நான் செஞ்ச சாதனையாக இருக்கட்டும் அதை பற்றி பெருமைப்பட்றதும் அதனால் தான்